தமிழ் மொழி என்பது நம்ம தாய்மொழி ஆரம்பத்தில் நமது தா நம் படிப்பறிவு இல்லாதப்பொழுது தமிழ் பேசுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே நம் பள்ளிக்கு சென்று நம்ம ஆசிரியர் நம்மக்கு பாடம் கற்றுக்கொடுக்கும் பொழுதும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் தெரியும் ஆசிரியர்கள் கற்றுக்கொடுக்கும் பாடத்தை நாம் முழுமையாக கற்றப்பிறகு தமிழ் நம் பேசும் பேசுவது என்பது நமக்கு இனிமையாக தெரியும் ஆகவே தமிழில் பேசும்பொழுது நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது தமிழை நாம் சரிவர புரிந்துக்கொண்டு அதை நாம் எப்பொழுதாவது நாம் சிரமங்களின்றி நாம் கற்றுக்கொண்டால் தமிழ் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த தமிழ் மொழியை நமக்கு உறுதுணையாக இருந்ததால் தான் பல வேலைகளுக்கோ இல்லை யாரை யாருக்காவது மனு எழுதுவதற்கோ பாரங்களை பூர்த்தி செய்வதற்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த தமிழ் என்பது நமக்கு முன் உதாரணமாக அமைகிறது ஆகவே நாம் தமிழ் மீது பற்றுக்கொண்டு எப்பொழுதும் தமிழ் வார்த்தைகளையே அன்புக்கொண்டு இருப்பேன்